கடந்த சில வருஷமாக இண்டியாவோட பொருளாதார வளர்ச்சி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு இதுக்கு மெயின் காரணம் வந்து ஐடி செக்டார் சிமிண்ட்டு மேனஃபேக்ச்சரிங் அப்பறம் ஆட்டோமொபைல் தான் இதுலையே நம்ம மெயினாக சொல்லணுன்னா ஐடி செக்டார் தான் ஏன்னா ஐடி செக்டார் வந்து நிறையா இடத்துல ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணுது மெடிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை ஐடி இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் ஆட்டோ மொபைலாக இருக்கட்டும் எங்கே போனாலுமே ஐடி தான் வந்து இப்போ பெரிய ரோல் பிளே பண்ணுது ஏன்னா வந்து நம்ம பேமண்ட்ஸ் பண்ணும்போது டிஜிட்டல் பேமண்ட்ஸ் எல்லாம் நெட் பேங்க் இன்டர்நெட் பேங்க்கிங் டிஜிட்டல் பேமண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறோம் அது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கு நம்ம டக்குன்னு வந்து பேமண்ட் ப செக்யூராக பேமண்ட் பண்ணுறோம் கையில கேஷ் கேரி பண்ணத்தேவைல்ல அது வந்து சேஃப்பாக பார்த்துக்கணும் அந்தமாதிரி எந்த வித நெஸஸிட்டியும் இல்லாம நம்ம வந்து சேஃப்பாகவும் இருக்க முடியுது சேஃப்பாக நம்மளால் மனியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது ஈஸியாகவும் பண்ண முடியுது ஐடி செக்டார் தான் வந்து மெயினாக இண்டியாக்கு இண்டியாவோட வளர்ச்சிக்கு காரணம் அண்ட் ஆல்சோ ஆட்டோமொபைல் ஏன்னா வந்து இப்போ ரீசண்ட்டாக நாசா வந்து ராக்கெட் எல்லாம் லான்ச் பண்ணாங்க அதுக்கான மெயின் டெக்னாலஜிஸ் எல்லாமே ஐடி தான் வந்து பண்ணி இருக்காங்க மற்ற எல்லா பிரான்ச்சில் பிரான்சஸ்லேந்துமே பண்ணி இருக்காங்க பட் ஐடி வந்து ஒரு மெயினான ரோலை வந்து ப்ளே பண்ணும் சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்பவே இண்டியாவோட பொருளாதார நிலைய வந்து மேலே கொண்டு வந்துச்சு ஏன்னா கோவிட் டைம்மில் மற்ற கன்ட்ரிஸில் மற்ற இடத்துல வந்து அது கம்மி ஆகும்போது இண்டியாலேந்து மேனுஃபேக்சர் பண்ணி நிறைய கொடுத்தாங்க கூகுளோட சிஇஓவே வந்து சுந்தர் பிச்சை இந்தியால இருந்து இருக்கிறனால நமக்கு வந்து ஐடியில நிறையா இம்பார்ட்டன்ஸ் இருக்கு நமக்கு நிறைய இங்கே க்ரோத் இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில மெயினான இந்த இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணுறவங்க டாட்டா அந்தமாதிரி இருக்கவங்கல்லாம் நிறையாவே இப்போ வந்து மார்டன் கார்ஸே ஏஐ இருக்க கார்ஸ் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கார்ஸ் எல்லாம் நிறைய லான்ச் பண்ணி இருக்காங்க யூஎஸ்க்கு யுஎஸ் மற்ற கன்ட்ரிஸில் இருக்கிற கார் கம்பெனிஸுக்கு ஈக்வலாக ஸோ அதுவும் வந்து நம்மளை ஒரு நல்ல ஸ்டேட்டில் வந்து கொண்டுப்போய் மற்ற கன்ட்ரிஸ் மற்ற கம்ப்பிட்டிங் கன்ட்ரிஸோட ஒரு நல்ல ஸ்டேட்டில் போய் நிறுத்தி இருக்கு